கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முக்கிய தொழிலாக சொல்லப்படும்னால் தென்கருணை வட்டத்திற்கு உட்பட்ட இதில் தோட்டப்பயிர்கள் அதாவது பீட்ரூட் கேரட் இந்த மாரி காய்கறி வகைகளை வந்து சிறப்பாக தொழில் நடக்குது அதே பகுதியில் பட்டு உற்பத்தியும் மிக சிறப்பாக நடக்குது பல்வேறு மாவட்டங்களுக்கு ஈரோடு கோயம்பத்தூர் போன்ற பகுதிகளுக்கு அவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க அந்த தொழில் முறையாக பார்க்கும்போது அந்த பகுதியில் நல்ல ஒரு விவசாய உற்பத்தின்னு சொல்ல முடியும் சேவை துறைன்னு பார்க்குமோது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் செயல்படுத்தி பல்வேறு இளைஞர்களுக்கு குறிப்பாக ஒரு பத்தாயிரம் இளைஞர்கள் வந்து இந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் இன்றைக்கி பல்வேறு வேலைகளை செய்கிறாங்க அதே போல ஓசூர் பகுதிகளில் பல்வேறு மிக பெரிய ஜாம்பவானாக ஓஎல்ஏ டாட்டா போன்ற தொழிற்சாலைகளில் இன்றைக்கி வந்து அம்பதாயிரம் பேருக்கு மேற்பட்ட அந்த தொழிலாளர்கள் அதில் பயன்படக்கூடிய வகையில் இன்றைக்கி அந்த நிறுவனங்கள் தன்னை அடையாளப்படுத்தி இந்த ஓசூர் பகுதிலையும் கேளமங்கலம் பகுதிலையும் இருக்குது விவசாய பயிர்னு சொல்ல போனால் அதே போல நம்முடைய கிருஷ்ணகிரி பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மாங்கனி வந்து இன்றைக்கி மிகப்பெரிய விவசாய பயிர்னு சொல்ல முடியும் அதில் வந்து அதிக பட்சமாக இங்கே மேலைநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க பல்வேறு கூழ் தயாரிக்க கூடிய மாம்பழ கூழ் தயாரிக்க கூடிய நிறுவனங்களும் இந்த ஏரியாவில் வளர்ச்சி அடைந்து பல்வேறு தொழிலை செய்கிறாங்க